பைக்கிங்னாவே பைக்கிங் ரைடுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு கோவிலுக்கு போனோம்ன்னா அது வண்டியில் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஒரு ஒரு உற்சாகமாகவும் இருக்கும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஆனால் பைக்ல போகும்போது நம்ம பொறுமையாகதான் போகணும் இதேமாரி பைக்கில் போகிறப்ப லாங்க் ட்ரைவ் போனால் சூப்பராக இருக்குது எனக்கு ஆனால் நைட் ட்ரைவ் போனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து பைக்கில் போகும்போது பார்த்து பொறுமையாக போகணும் நம்ம வந்து க்ராஸ் பண்ணம்போது ரெண்டு பக்கமும் பார்த்து க்ராஸ் பண்ணணும் அப்போலாம் இன்டிகேட் போட்டு க்ராஸ் பண்ணணும் அப்புறமே நம்ப பைக் ஓட்டுறனால அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது எப்போவுமே பைக்கு ஓட்டுறப்ப நம்ம பொறுமையாக ஓட்டணும் ஆனால் ஒவ்வொருத்தவங்க அப்படி கிடையாது எல்லாமே வேகமாகதான் ஓட்டுவாங்கள் இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகணும்ன்னா எனக்கு பைக்ல போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும்